தம்பி ஓட்டுநர் டிரைவர் என்ன நான் வண்டியில் ஏறி உட்காந்த இடத்துலேருந்து போயிகிட்டே தான் இருக்குது நீங்கள் எந்த சரியான வழியில தான் போறிங்களா இல்லையா இல்லை சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கா ரொம்ப நேரம் ஆகுது பஸ்ஸில் கூட போனாலும் நான் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன் வண்டி அது பாட்டில் போகுது எந்த நீங்கள் எந்த தடத்தில் போறீங்க எவ்வளோ எந்த நேரத்தில் போய் சேரும் அப்படிங்கறது சொல்லுங்க தம்பி ஓ நீங்கள் அந்த ட்ராஃபிக் கம்மியான இடமா பார்த்து போறிங்களா ஆமாம் அப்படியா செரி செரி செரி ஆமா நீங்களும் போகிற ரூட் சரிதான் ஏன்னா நிறைய நிறைய குழிகள தோண்டி ரோட்டில் ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க டிச்சுகள தோண்டி வச்சிருக்காங்க அப்படியான ட்ராஃபிக்கள் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் போகிற வழி ஒரு வேளை நல்ல வழியா இருக்கனுந்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போறிங்க செரி சரி அப்பபோ இன்னும் எத்தனை மணி நேரத்தில் போய் சேரும் இன்னும் இன்னொரு அரை மணி நேரத்தில் போயிடுவிங்களா சரி சரி சரி பார்த்து பொறுமையாக போயிடுங்க நம்ம போகிற இடத்துக்கு போய் நல்லப்படியாக வந்து சேர்ந்தா சரி